நான் பார்த்தீங்கள்னா இப்போது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி டிவி வாங்கினேன் பழைய டிவி ஒனிடா டிவி அது வீணாக போயிடுச்சு இப்போது எல்ஈடி டிவி வாங்கினேன் இது வந்து நல்லா ஆன் ஆவுது ஆஃப் ஆவுது மைக்லாம் நல்லா வேலை செய்யுது பிக்சர் நல்லா தெரியுது ஆன் பண்றது ஆஃப் பண்றது வந்து எங்கேருந்து பண்ணாலும் அது ஆன் ஆவுது ஆஃப் ஆவுது அது வந்து ஒரு நாளைக்கு நம்ம நாடகம் பார்க்கலன்னா கூடோ நெட் கனெக்ஷன் மூலியமா நம்ப மறு நாள் அது பார்க்கறதுக்கு உதவியாக இருக்குது இப்போ வாங்கின டிவி நல்லா வேலை செய்யுது நல்லா இருக்குது